பத்து ஜீரோ அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பதினெட்டு ஜீரோ அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஜீரோ ஒன்னு ஜீரோ அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பதிமூணு பத்து இரண்டாயிரத்திப் பதினஞ்சு ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன்று இரண்டாயிரம்